எனக்கு வந்து எந்த நாட்டிற்கு செல்ல எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சா நான் எந்த நாட்டிற்கு போக போவேன் அப்படின்னா லண்டன் போவேன் ஏன் அப்படின்னா லண்டன் வந்து ஒரு ஒரு சிட்டி அது வந்து சிட்டியில் வந்து அங்கே போனால் நம்மளுடைய தேவை இப்போ வந்து நம்ம ஒரு ஜாப் ஜாப்க்கே போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஜாப் ஜாப்க்கு போய்விட்டு அங்கே வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அதாவது ஒரு வசதியான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் இருக்குது அங்கே வந்து நல்ல வேலை நல்ல சம்பளம் அதாவது ஒரு நல்ல நல்லா வசதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அது வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அது ரொம் போகணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ருக்கேன் அதுக்கு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக நான் லண்டன் போவேன்